ஹலோ ஐசிஐசி பேங்கா சார் எனக்கு எஜி எஜிகேஷனல் லோன் சம்பந்தமா பேசுணும் சார் உங்கள்கிட்ட நான் வந்து பிஜி டிகிரி நான் பிஜி டிகிரி கண்டின்யூ பண்ணனும் சார் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் எஜிகேஷன் லோன் போட்லான்யிருக்கேன் இயர்லி ஒரு ஒன் லாக் வரும் சார் எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஆ ஆமாம் சார்

அதான் சார் என்னென்ன சார் ஆ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு ஆ ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சா இல்லை சார் இதான் ஃபர்ஸ்ட் டைமு சரி சார் நான் நேரில் ஆ

சரி சார் நம்ம ஆ நான் நாளைக்கு பேங்கில் வந்து நேரில் வந்து பார்த்துக்குறேன் சார் தேங்க் யூ சார்